ஹலோ ஏம்மா சிலிண்டர் பொருத்திவிட்டு போனீங்களே அவங்க தானேம்மா நீங்கள் என்னம்மா சிலிண்டர் பொருத்திவிட்டு போனீங்க ஒரே வாசனையாக இருக்குது சமைக்க முடியல சின்ன குழந்த இருக்குது எங்களுக்கு சேஃப்டி முக்கியம் இல்லையா இல்லை வந்து பாருங்களேன் கொஞ்சம் சும்மா ஸ்மெல்லு வந்துகிட்டே இருக்குது குழந்தலாம் இருக்குது வெளியில போகணும் ஊருங்களுக்கெல்லாம் வெளியே போமுடியல கொஞ்சம் வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துட்டு போங்களேன்மா ஆ சரி